புகை பழக்கத்தினால் வரும் தீங்குகளை விவரிக்கும் ஓவியங்கள் வரைய எனக்கு பிடிக்கும் அதில் உள்ள கருத்துகளும் எனக்கு பிடிக்கும் சிறு வயதிலிருந்தே இந்திய இந்த மா இந்த மாதிரியான ஓவியங்கள் வரைய எனக்கு ஆசை நான் வரைந்தும் உள்ளேன் நான் எ எட்டாம் வகுப்பு படிக்கும்போது இது போன்ற புகைப்பழ பழக்கத்தினால் வரும் தீங்குகளை விவரிக்கும் படத்தை வரைந்தேன் என் தலைமை ஆசிரியர் என்னை பாராட்டினார் அதிலிருந்து இதன் ஆர்வம் தொடர்ந்தது நான் கல்லூரி படிக்கும்போதும் ஒரு விழிப்புணர்வு விழாவில் இந்த ஓவியத்தை வரையலாம் என்று என் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சொன்னார்கள் நான் அதை வரைந்தேன் இந்த கருத்து அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த ஓவியத்தை வரைந்தேன் அதில் அதில் உள்ள தீங்குகளை பற்றியும் அந்த ஓவியத்தில் வரைந்தேன் ஒரு புத்தகம் சொல்வதை ஒரு ஓவியம் சொல்லிவிடும் என்பார்கள் அதனால் இந்த ஓவியத்தை நான் வரைந்தேன்